இப்போவும் என்னோடய பலம் அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ யார் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி இதுவா ஓகே இப்படி இருக்கணும் அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் என்னோடய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இப்போது ஒருத்தங்க எனக்கு பிடிச்சவங்களா இருந்தால் என் கூட இருப்போம் நான் என் ஃப்ரெண்டு ஜோடியாக இருந்தால் எப்பொழுதுமே என் கூட அது ஃபர்ஸ்ட் என்னோடய பலம் அப்புறம் இப்போது நீ பேசறியா நான் பேசுவேன் நீ பேசலையா நான் பேசவே மாட்டேன் இதுதான் என்னோடய பலம் அது எத்தனை நாளானாலும் சரி எத்தனை வருஷமானாலும் சரி எவ்வளோ நாளானாலும் சரி எதிர்ப்பு அப்படின்ருக்கும்போது நான் பேசமாட்டேன் இதுதான் என்னோட பலம் பலவீனம் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு இருப்பாங்க அது பிடிச்சவங்கள நினச்சி எனக்கு அவங்கள்கிட்ட போய் சொல்ல வராது மனதுக்குள்ள தோணிகிட்டேருக்கும் ஐயோ இப்படி ஆகிடுச்சு அது ஒரு ஆறு மாதத்துக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுதான் என்னோடய பலவீனம் என்னோடய பலவீனம் பலவீனம்ன்றது அவ்வளோக்கா ஏதும் இல்லை இல்லை அவங்களுக்கு நம்மள நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் என்னென்ன வழியை பார்க்கணுமோ அதுதான பார்க்க முடியும் அதுதான் பலம்ன்றது எந்த ஒரு சுச்சிவேஷன்லேயும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன் இதுதான் என்னோடய பலம்